ஆ சொல்லுங்க ஆமாம் போன வாரமே நான் எடுத்துகிட்டு வர சொல்லலான்னு இருந்தேன் மறந்துவிட்டேன் என்னென்ன பழம்லாம் இருக்குது ஓ ரேட் எவ்வளோ ஒன் கேஜியெல்லாம் ம் ஓகே மாம்பழம் ஒன் கேஜி எவ்வளோ இருக்கும் டூ ஃபிஃப்ட்டியா கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சோண்டு கம்மி பண்ணித் தரணும் ஓகே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கா ஓகே எனக்கு மாம்பழத்துல ஒரு கிலோ பனானாவில் ஒன் கேஜி பச்சை வாழைப் பழம் தந்துடுங்க

இல்லை அவ்வளோலாம் வேணாம் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் ஸோ அதனால மஞ் பச்சை வாழைப் பழத்துல மட்டும் தந்துடுங்க கொய்யாக்காயில் வந்து இந்த உள்ளார ரோஸ் கலர் கொய்யாக்காய் இருக்கும்லே அது இருக்கா ம் அது ஒரு ஹாஃப் கேஜி கொடுத்துருங்க இல்லை ஹாஃப் கேஜி மட்டுமே போதும் ஆ எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ ப்ரைஸ் வந்துச்சு கொஞ்சம் கம்மி பண்ணிக்குங்க உங்கள்கிட்டேந்து தானே வாங்குகிறோம் எப்பொழுதும் இல்லை உங்கள்கிட்டேதான் எப்போதும் ரெகுலராக நாங்கள் வாங்குகிறோம் எங்களுக்காக கொஞ்சம் ஃபேவராக கொஞ்சம் குறைச்சிக்க கூடாதா சரி ஓகே கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துடவா எ எப்படி ஆ ஈவினிங் கொண்டு வந்து கொடுக்கும் போது நான் காசு தந்துடுறேன் ஆ சரி ஆ நன்றி